ஹலோ ஹலோ மேடம் நான் சுவிக்கில இருந்து பேசுகிறன் மேடம் நீங்கள் டெலி சாப்பாடு ஆர்டர் பண்ணி இருந்திங்க நான் அங்கே ஏரியாகிட்டே இருக்கேன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஓ சாரி மேடம் சாரி மேடம் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு டிராஃபிக் ஜாமாக இருந்ததால் வண்டி உள்ள பூகுந்து வர முடியல ஓ சாரி மேடம் சாரி மேடம் கோச்சிக்காதீங்க மேடம் உம் சாரி மேடம் மழை பேஞ்சதால் ஓ சாரி மேடம் சாரி மேடம் மழை பேஞ்சதால் டிராஃபிக்கில் உள்ளே பூகுந்து வர முடியல மேடம் சாரி மேடம் ஓ சாரி மேடம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துங்க மேடம் இல்லைனா ஏ சம்பளத்துல இருந்து புடிச்சிருவாங்க மேடம் சாரி மேடம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மேடம் கொஞ்சம் என்னான்னு பார்த்து பண்ணுங்கள் மேடம் ஆ கம்ப்ளைன்ட் ரொம்ப சாரி மேடம் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமு இந்த ஏரியாக்கு வரேன் இடந்தெரியல அதனால டிராஃபிக்கில் உள்ளே பூகுந்து மாட்டிக்கிட்டன் மேடம்

சாரி மேடம் இனிமே நடக்காம பார்த்துக்குறன் மேடம் கரெக்டாக வந்துடுறன் மேம் ஓகே மேடம் நான் கீழேதான் நிற்குறன் வாங்க மேடம் ஓகே மேடம் இனிமே நடக்காம நான் பார்த்துக்குறன் மேம்

ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்